லாக்டவுனில் மக்கள் மொபைல் லேப்டாப்பை அதிகம் பயன்படுத்த ஆரமித்தனர்கள் என்று நினைக்கிறீர்களா ஆம் வீட்டிலிருந்து வெளியே வெளியே செல்லமுடியாமல் வீட்டிலிருந்தே மொபைல் ஃபோனை அதிகமாக பயன்படுத்தினார்கள் குக்கிங் வீடியோஸ் காமெடி வீடியோஸ் என்று பார்ப்பதற்காக உபயோப்படுத்தினால் அண்டு ஆன்லைன் பள்ளி படிப்பு அல்லது வீட்டிலிருந்து வேலை செய்வதில் உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது ஆன்லைனில் எப்படி எல்லாம் கல்வியை கற்கலாம் என்று கற்றுக்கொள் கற்று கொண்டோம் அதற்கு தேவையான விஷயங்களை யூடியூப் கூகுள் என்று சோசியல் மீடியாவில் பதிவிட்டு பார்த்தோம்